சுற்றுலா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ கொடிவேரி டேம் பக்கத்தில் முன்னாடி இருந்தது விட இப்போ நிறையா சே மாற்றம் இருக்குது நம்மளுக்கு இப்போ எப்படின்னா இப்போ கொஞ்சம் நிறைய மக்கள் வந்து கூடுகிறாங்க அதிகமாக விடுமுறை நாட்களெல்லாம் ஸோ அதனால் இப்போ நம்ம அதிகமாக அங்கே மக்களை வந்து ஊக்குவிக்க பண்ணுன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாருக்குது ஸோ வர்ற கூட்டத்துக்கு அங்கே வந்து அந்தளவுக்கு வசதியில்லை ரெஸ்டாரண்ட்டு ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அதே மாதிரி போக்குவரத்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்துனோன்னா இன்னும் நம்மளுக்கு அந்த மக்களோட கூட்டன்றது அதிகமாக வரும்